ஹலோ ஹலோ ஸ்கூல் ஹெச்எம்மா நான் வந்து கனிஷாவோட பேரெண்ட் பேசுகிறேன் நான் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்யாக ஒர்க் பண்ணுறேன் எனக்கு வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மந்த் வந்து ட்ரான்ஸ்வெர் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் பாப்பாக்கு வந்து டிசி வாங்கணும் ஆ தேனியில கிடைச்சிருக்கு நாளைக்கா ஆர்சி ரிலேட்டடாக ப்ரொசீஜர் இருக்கா ஆ மே ஃபஸ்ட்டு சம்திங்க்ல ஜாயின் பண்ணுற டேட் கொடுப்பாங்க ஆ நாளைக்கு நான் ஃப்ரீ தான் ஆ லெட்டர்ல என்ன எழுதிட்டு வரணும்னு சொன்னிங்கனா வீட்டிலயே எழுதிட்டு வந்திருவேன் ஆ சரி ஆ ஓகே ஆ வேற எதாச்சும் ப்ரூஃப் ஏதாவது கொண்டு வரணுமா ஆ ஃபோட்டோ காப்பி இந்தமாதிரி ஏதாவது மார்க் சீட் ஆ ஓகே வரமோது பாப்பாவை கூட்டிகிட்டு வரணுமா இல்லை பாப்பாவை கூட்டிகிட்டு வரணுமா ஏதாவது சைன் ப்ரொசீஜர் ஏதாவது இருக்கா ரிலேட்டிவ் அவ்வளோக்கா யாரும் தெரிஞ்சவங்க இல்லை ரொம்ப க்ளோஸாக ஹாஸ்ட்டல்க்குனா மேபி ப்ரொவைட் பண்ணலாம் பட் அவளுக்கு கொஞ்சம் ஃபுட் ஒத்துக்காது அதுதான் ப்ராப்ளம் எங் ஹாஸ்ட்டல் நேம் ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் ஆ இதே நம்பர் தான் ஆ சரி ஆ சரி ஓகே மேம் நாளைக்கு வந்துடட்டா மேம் சத்த ஆ சரி ஓகே தேங்க் யூ